நான் எப்போலாம் வந்துட்டு தனிமையில் இருக்கிறனோ இல்லை மன அழுத்தத்திலலாம் இருக்கேனோ அப்போலாம் வந்துட்டு வெளியே போய் பசங்களோடு சேர்ந்து விளையாடுவேன் எங்கேயாவது வெளியே போயிட்டு ஊர் சுற்றுவேன் அப்படி ம விளையாடம்போது மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அங்கே எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அந்த வீட்டில் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்காது அந்த மனஅழுத்தம் எதுவுமே இருக்காது விளையாடம்போது எல்லாமே போயிடும்